நாலு ஏழு ஆயிரத் தொளாயித்து எண்பத்தாறு மூணு மூணு ஆயிரத் தொளாயித்து அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத் தொளாயித் தொண்ணூற்றி மூணு அஞ்சு ஆறு ரெண்டாயிரம் இருவத்தி ரெண்டு ஏழு ஆயிரத் தொள்ளாயித் தொண்ணூற்தொம்பது